வணக்கம் என் பெயர் கார்த்திகேயன் நான் பள்ளி பருவத்தில் எனக்கு பிடித்தமான பாடம் கணக்கு முதல் முறையில் நான் கணக்கு பாட பிரிவில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியில் நூறுக்கு நூறு மதிப்பெண் எடுத்தேன் அதனால் மட்டும் இல்லை நான் பள்ளி பருவத்தில் இருந்தே கணக்கு மிகவும் எனக்கு பிடித்த பாடம் ஆகும் மற்றும் நான் கணக்கு கணக்கில் மிகவும் ஆர்மை ஆர்வம் உள்ளதனால் நான் பொருளியல் படிப்பில் மெக்கானிக் டிபார்ட்மண்ட் ஐ நான் செலக்ட் பண்ணி படித்தேன் அது எனக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனவே எனக்கு பிடித்த பாடம் கணக்கு பாடம் ஆகும்